ஆ ஆமாப்பா சொல்லுப்பா

ஆ இருக்குதுப்பா வீட்டுக்குத் தேவையான அத்தியாவசியப் பொருள்கள்லாமே எல்லாமே இங்கே இருக்குதுப்பா எலெக்ட்ரானிக்ஸ் எல்லாமே ம் என்னென்ன பழம்ப்பா ம் சரிப்பா ஸோ ஆ ஹோம் டெலிவரி பண்ணணும்ப்பா உங்களுடைய விருப்பம் தான் ஸோ நீங்கள் ஃபோன் பே மூலியமாகவே அக் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கப்பா ஆமாம் ஆமாப்பா

ஆ சரிப்பா ஆ சரிப்பா ஆ சரிப்பா நம்பர் முந்நூத் முந்நூற்றி பதினேழு ஏ மருவன் ஸ்ட்ரீட் கிழக்குத்தெரு ஆ மாரியம்மன் கோவில் ஆப்போசிட் ம் ஓகே ஓகே பேர்பெரியான் குப்பம்

ஆ சரிப்பா என் கஸ்டம்லேருந்து கஸ் என் கஸ்டமர் சரியாக வந்து கரெக்ட் டைம்க்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்கப்பா ஆ இல்லைப்பா நான் குட் குவாலிட்டிஸ்ஸில் தான் இருக்கும் திங்ஸ் எல்லாமே எங்கள் கடையிலேயே வந்து வாங்கிக்கீங்கப்பா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லுங்கப்பா ம் ம் தேங்க் யூ